பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ளைங்களுக்கல்லாம் அந்து அந்த பகுதி நேர டீச்சருங்க அவங்கள போட்டு அவங்க மூலிமா இந்த வொயர் கூடை பின்னுறது இந்த கர்சீப்பில் நூலில் எமராய்டிங் போடுறது இப்போ எல்லாம் கற்று கொடுக்குறாங்க அப்றம் அதுக்குனே தனியாக டீச்சர்ங்களை போட்டு இந்த வேஸ்ட் பொருளுங்களை எல்லாம் என் பேத்திமாரெல்லாம் கூட எடுத்துன்னு போய் அந்த பொம்மைங்களெல்லாம் செய்கிறாங்க அந்த விசாட்ரு அந்த டீ கப்பு தட்டுங்க அதல்லாம் வச்சு பண்ணியிருக்குறாங்க அதல்லாம் எங்கள் வீட்டுல கூட மழை காலத்தில் எங்கள் பேத்தி பேரன் இவங்கல்லாம் அந்த இது விடுவாங்க இந்த பேப்பர்லேயே தண்ணியில் ஆடுவாங்க அதை அந்தக் கப்பல் மாதிரி விட்டு எங்கள் சின் எனங்க சின்ன வயசுலலாம் நாங்கள் அதல்லாம் இல்லை இப்போதான் அந்த செல் அது இதுன்னுக்குது எங்கள் வயசுலலாம் நாங்கள் வந்து இந்த ஏரிங்களுக்கு குட்டைங்களுக்கு இங்கேல்லாம் போய் பொம்மைங்க இந்த களிமண்லலாம் செய்கிறது இந்த குடம் பண்ணுறது இந்த கு கிளாசுங்க பண்ணுறது அப்படிதான் நாங்கள்லாம் சின்ன வயசில் நாங்கள் புள்ளைங்கள்லாம் சேர்ந்துனு எங்கீடு புள்ளைங்கள்லாம் போய் செஞ்சினு வருவோங்க